ஹலோ சார் எரிவாயு சிலிண்டர் புக்கிங் ஆஃபீஸா சார் நான் திருவண்ணாமலையிலேருந்து காந்தி நகர்லேருந்து பேசுகிறேன் சார் எங்கள் வீட்டுக்கு எரிவாயு சிலிண்டர் புக் பண்ணணும் சார் ஒரு அப்ளிகேஷன் எங்ககிட்ட அந்த நம்பர் இல்லை சார் ஸாரி சார் நாங்கள் ரொம்ப நாளாக வெளிநாட்டில இருந்தோம் இப்போ தான் சார் நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கே வந்துவிட்டோம் சார் நாங்கள் வந்து ரெண்டு நாள் தான் சார் ஆகுது ரெண்டு நாளுமே ஹோட்டலில் தான் சாப் சார் சாப்பிட்டு இரு இருந்தோம் சார் பக்கத்து வீட்டில கேட்கலான்னு பார்த்தா அவங்களும் எங்கையோ ஊருக்கு போயிட்டு போயிட்டுருக்காங்க சார் அதனால் தான் சார் ஆன்லைனில் தேடி இந்த நெம்பரை எடுத்தோம் சார் எனக்கு கொஞ்சம் எரிவாயு சிலிண்டர் கிடைக்க உதவி பண்ணுங்கள் சார் என் நுகர்வோர் எண்ணா என்னா சார் எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று ஏழு எட்டு சார் அப்டேட் பண்ணிட்டீங்களா சார் ஆமா சார் காந்தி நகர் தான் சார் நாளைக்கு காலையில் வருமா சார் ஓகே சார் அப்டேட் ஆகிட்டா மெசேஜ் வந்துரு வந்துருச்சுங்க சார் ஆமாம் சார் ரூபாய் ஆயிரத்து எண்பதுன்னு காட்டுது காட்டுதுங்க சார் வந்துருக்கு ஆன்லைனில் காட்டலாமா கட்டலாமா இல்லைனா எரிவாயு சிலிண் சிலிண்டர் அண்ணங்கிட்ட கொடுக்கலாமா சார் ஓகே சார் முடிஞ்சால் ஆன்லைன்ல பே பண்ணிடுறோம் இல்லைனா நேரில் கொடுக்கறோம் சார் ரொம்ப நன்றி சார்